வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது கை அடிபட்டு விட்டது அடிபட்ட உடனே எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே எனக்கு ட்ரீட்மென்ட்டு பார்த்தாங்க ட்ரீட்மென்ட்டு பார்த்து ரெண்டு கையில் ரெண்டு கம்பி உள்ள போட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி பண்ண உடனே ஒரு ஒருநாள் ரெண்டுநாள் கழித்து மதியம் மறுபடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை எடுத்துனு போய்ட்டாங்க கௌர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துனு போனவுடனே அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயய்யோ கை ரெண்டு விரலையும் எடுக்க வேண்டியது இருக்கும்பா யூஸ் ஆகாது அதுவந்து செத்து போய்டுச்சி அப்படீன்ட்டாங்க சரி உடனே என்னப் பண்ணேன் என்ன பண்ணுறதுனு தெரியாமல் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய்ட்டு சரி சார் சரி வேற வழி இல்லனும்போது அதை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க சொன்னவுனே ரெண்டு விரலையும் எடுத்துவிட்டாங்க அதுக்கப்புறம் பெட்லேயே வந்து ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் பெட்டுலேயே அட்மிட் பண்ணிவிட்டு பெட்லேயே இருந்தேன் பெட்லேயே இருந்த உடனே உடனே அப்புறம் ஒரு டாக்டர கூப்பிட்டு இந்தமாதிரி கையை எக்ஸைஸ் பண்ணணும் அது டெய்லி எக்ஸைஸ் பண்ணணும் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க உடனே என்ன பண்ணேன் சரி வீட்டுக்கு டிஜ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்குப் போங்கள் அப்படீனு அனுப்ச்சிடாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்க அதுவந்து டெட்டாயில் வச்சு க்ளீன் பண்ணுங்க டெய்லினாங்க ஆனால் டெட்டாயில் வச்சு டெய்லி க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணினுதான் இருந்தேன் அது எப்படியோ செப்டிக் ஆகிட்ருக்கிது செப்டிக் ஆகி சீழ் பிடிச்சிட்டுருக்குது உடனே என்ன பண்ணேன் அதை சீழ் பிடிச்சிருக்குது சரி நல்லா க்ளீன் பண்ணிப்புட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ட்ரீட்மென்ட் பார்த்தோம் சீழ் பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மெடிசின் கொடுத்தாங்க அதை போட்டுக்கு போட்டு ரெடி பண்ணி டெய்லி க்ளீன் பண்ணிக்கினு வந்தாங்க க்ளீன் பண்ணதுலருந்து கை நல்லா ஆறி ஆறி வந்தது வந்தவுடனே ஒரு ஆறு மாசம் ஆறு மாசமாக வீட்டில் தான் இருந்தேன் வீட்டில் இருந்தவுடனே உடனே என்ன பண்ணேங்க ஆறு மாசம் சரி சும்மா இருக்கிறோமே அப்படீன்னு சொல்லிட்டு போய் வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போனேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வேலை இருக்கு நான் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் செஞ்சிகின்னு இருக்கும்போது வாழ்க்கை அப்படியே ஓடிக்கினு இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் காசு சேர்த்து கொஞ்சம் வீடு கட்ட ஆரம்பித்தோம் கொஞ்சம் நல்ல நெலைமைக்கு வர்ற மாதிரி இருந்துது கொஞ்சம் கொஞ்சம் வீடு கட்டினோம் வீடு வீடு கட்டி ஆரம்பித்து கட்டி முடித்தோம் கட்டி முடித்தவுடனே அதுக்கப்புறம் வேலைக்குப் போய்னு வந்துனு இருந்தேன் அப்போ வந்து நல்ல நெலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பித்தோம் வந்தவுடனே கொஞ்சம் வந்தவுடனே அப்புறம் வந்து கை கேஸு கைக்கு அடிப்பட்டது அடிபட்டதுக்கு கம்பெனியில் அடிப்பட்ட கேஸு வந்து காசு கொடுப்பாங்கனு எதிர் பார்த்தோம் ஆனால் காசு கொடுக்கல அதான் உடனே என்ன பண்ணிட்டோம் மறுபடியும் போய் கேஸ் போட்டேன் கேஸ் போட்டவுனே வாய்தா வாய்தா வாய்தா வாய்தானு சொல்லி வாய்தாவுலேயே நிறைய ரொம்ப நாளாக ஓடிடுச்சு உடனே என்ன பண்ணோம் நாங்கள் முன்ன கேஸ் கொடுத்து எனக்கு அப்புறம் என் பக்கம் சாதகமாக தீர்ப்பாச்சு என் சார்பாக சாதகமாக தீர்ப்பான உடனே அவர் வந்து வெளிநாட்டுக்கு ஓடிட்டார் வெளிநாட்டுக்கு போயிட்டார் ஓனரு வெளிநாட்டு கம்பெனிலாம் வித்துவிட்டு வெளிநாட்டுக்குப் போயிட்டார் போய்ட்ட உடனே வெளிநாட்டில் இருந்து சரி எப்போ வருவார் எப்போ வருவார் காத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்தார் வந்து ஒரு ஆறு மாசத்தில் வேற கம்பெனி ஆரம்பிச்சார் இந்தமாதிரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் சார் வந்துவிட்டார் சார் எனக்கு சேரவேண்டிய காசு அமௌண்ட வாங்கிக் கொடுங்கனு சொல்லி மறுபடியும் கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்தேன் கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்தவுடனே அவர் என்ன பண்ணிட்டாரு ஜட்ஜ் ஆர்ட்ரு போட்டார் அவருக்கு வந்து சேர வேண்டிய காசு இமிடியேட்டாக வாங்கிக் கொடுங்க அப்படினு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க யாருக்கு நகராட்சிக்கு ஆர்ட்ரு போட்டாங்க உடனே என்ன பண்ணேன் நகராட்சிக்கு அந்த ஆர்ட்ரு எடுத்துனு போய் நகராட்சியில் கொடுத்தேன் நகராட்சிக்கு கொடுத்தோனே அவர் என்ன பண்ணார் கேஸு போட்டு அவருக்கு சேரவேண்டிய அமௌண்ட்டு வாங்கிக் கொடுங்க அப்படினாரு சொன்னார் அதுக்கப்புறம் ஓனரை வரவச்சு கேட்டார் இந்தமாதிரி அவருக்கு சேரவேண்டிய காசு வசூல் பண்ணிக்கொடுக்க சொல்லி கோர்ட்டில் ஆர்ட்ரு பண்ணுறாங்க அதனால நீங்கள் கொடுங்க அப்படீனு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கு இல்லை சார் நான் ஏற்கனவே செக்கு எழுதி வச்சுருந்தேன் அவர் வந்து அந்த செக் வாங்காம டிலே பண்ணியிருந்தார் சார் அப்படீனு சொன்னாங்க அதான் நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு செக்கை அவர் காட்டவே இல்லை அவர் எப்போ எழுதி எடுத்துவந்து கொடுத்தாரு என்னனு தெரியாது எனக்கு சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை சார் திடீர்னு இதுமாரி சொன்னால் நான் என்ன சார்ர் பண்ணுறது அது எனக்கு தெரியாது அதுக்கப்பறம் மறுபடியும் என்ன பண்ணார் ஒரு நாலு வாட்டி இங்கேயும் அங்கேயும் அலையவிட்டாரு சார் அதுக்கப்ப அலையவிட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன் ஜட்ஜ் வீட்டுக்குப் போய்ட்டு அவங்க வீட்டுக் போனோம் வீட்டுக்குப் போனவுடனே வீட்டில் போய் பார்த்தா ஆள் இல்லை அவர் கம்பெனியில் இருக்காருன்னு சொன்னாங்க வேலைக்காரச்சி அம்மா இல்லைங்க இதுமாதிரி கம்பெனியில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் நகராட்சி அதிகாரி ஒருத்தர் உடனே ஃபோன் போடு போட்டு உடனே ஃபோன் போடு அவர் நம்பர் கொடுனு சொல்லி வாங்கி உடனே ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டவுடனே நான் வீட்டில் தான் கம்பெனியில் தான் சார் இருக்கேன்னு சொன்னார் கம்பெனியில் இருக்கேனா இந்தமாதிரி அவருக்கு சேர வேண்டிய காசு ஏன் கொடுக்காத அலையவிட்டுட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லி அவர்கிட்டே பேசினாரு அவர் என்ன சொன்னார் பேசிவிட்டு இல்லை சார் நான் செக் கொடுத்தேன் அவர்தான் வாங்கலை அப்படீன்ற மாதிரி சொன்னார் அப்புறம் மறுநாள் என்ன பண்ணார் மறுநாள் என்ன பண்ணுவியோ தெரியாது நகராட்சிக்கு நீயும் வரணும் அவரும் வரணும் நீயும் வரணும் அவரும் வரணும் அப்படீனு சொல்லி ரெண்டு பேரும் நகராட்சிக்கு வாங்க வந்துவிட்டு அந்த செக்கை வந்து நேரடியாக கொடுத்து எழுதி வாங்கிக்கோங்க அப்படீனு சொன்னார் உடனே நேரில் வந்தார் சரி நேரில் வந்து அவர்கிட்ட பேசி சார் இதுக்கு மேல் நான் எதுவும் கேஸ்லாம் போட மாட்டேன் செய்ய மாட்டேன்னு எனக்கு எழுதிக் கொடுக்க சொல் அப்படீனு கேட்டார் அதான் நான் சொன்னேன் நான் எழுதிலாம் தர முடியாது சார் எப்படி எதுக்கு சார் எழுதிக் கொடுக்கணும் எனக்கு சேரவேண்டிய காசுதானே வரப்போது நான் ஏன் சார் கேஸ் போடுறேன் திருப்பி அப்படீனு சொன்னேன் அப்புறம் நகராட்சி ஆள் சொன்னார் இல்லை அதலாம் எழுதிலாம் கொடுக்க முடியாது இதை அவருக்கு சேரவேண்டிய காசை முதலில் கொடுத்துடுங்க எனக்கு அதான் ஆர்ட்ரு வருது அப்படீனு சொல்லி பேசினாரு பேசிவிட்டு அப்புறம் உடனே என்ன பண்ணார் அவர் செக்கு கொடுத்தாரு நான் சொன்னேன் அந்த செக்கு எப்பவோ எழுதின செக் அது மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருச்சுன்னா நான் எங்கே சார் போகிறது அதனால எனக்கு வேற செக்கு கொடுக்க சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன பண்ணார் இல்லை சார் அதே செக் செல்லும் எடுத்துனு போய் பேங்க்கில் போட சொல்லுங்கள் அப்படி பவுன்ஸ் கிவுன்ஸு ஆச்சுன்னா நான் வேற செக்கு தர்றேன்னு சொன்னார் நான் ஒத்துக்கலை இல்லை இதே செக்கு கரெக்டா ரெண்டு நாளில் கெரிடிட் ஆகும்னு சொன்னார் அதுக்கப்புறம் எடுத்துனு போய் போட்டேன் கெரிடிட் ஆகிடுச்சி கெரிடிட் ஆகி வந்துடுச்சி அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்து நான் சொஞ்சம் என் செலவுக்கு என்ன தேவையோ அதலாம் பார்த்து செலவு பண்ணி யூஸ் பண்ணிகிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு வேலைக்குப் போய்ட்டு வேலைக்குப் போய்ட்டு வந்தேன் நல்லா இடமா இருந்திச்சு நல்ல செட் ஆச்சு அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டி நல்லா குடியேறி நல்லா நிம்மதியாக நல்லா இருக்கேன் என் ஒய்ஃப்பு பசங்கள் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அந்த வாழ்க்கை இப்போது நல்லா இருக்கு எனக்கு